ஹாய் சார் வணக்கம் சார் ஆ என்னோட ஏர்டெல் ப்ரீபெய்டு சிம் யூஸ் பண்ணுறேன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட ரீசார்ஜ் தீந்து போச்சிங்க சார் எங்கிட்ட அக்கௌண்ட்டில காசில்லைங்க சார் ரீசார்ஜி கடைக்கு போய் ரீசார்ஜி பண்ணோம் சார் அந்த ரீசார்ஜ் பக் பண்ணுறதுக்கு மெசேஜ் வரலைங்க சார் சரி நெட்ஒர்க் இஷுவாக இருக்கும்னு வந்துட்டேன் சார் அன்னைக்கு சாய்ந்தரோம் வரைக்கும் வெய்ட் நான் பண்ணேன் வெயிட் பண்ணேன் சார் ரீசார்ஜி வரல நேரில் கடைக்கு போயிவிட்டு கேட்டப்போ அவங்க சைட்டில எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு இருக்குன்னு சொன்னாங்க சார் என்னோட அக்கௌண்ட்டில தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க சார் எனக்கு நிறைய எமர்ஜென்சி சுஷ்ஷுவேஷன் இருக்குங்க சார் அதனால் தான் நான் உடனே ரீசார்ஜ் பண்ணேன் சார் என் நம்பர் ஒம்பது எட்டு அஞ்சு ஆறு ஒம்பது எட்டு ஏழு ஆறு ஆறு ஒன்று ஒன்றுங்க சார் இதில் என்ன பிரச்சனன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கால் போகற மாதிரி பண்ணுங்கள் சார் நன்றி சார்